ஹலோ வணக்கம் மேடம் ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பவுன் வைக்கலாம்னு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க மேடம் ஓகே மேடம் இப்போ அஞ்சு லட்சம் வேணும்னா நாங்கள் வந்து ஒரு பவுனுக்கு வந்து எவ்வளோ வந்து நாங்கள் வந்து லோன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னா அப்ராக்ஸா நான் உங்களுக்கு வந்து நாற்பதாயிரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பவுனுக்கு வந்து நாங்கள் லோன் கொடுப்போம் மேடம் ஓகே மேடம் அது போக நீங்கள் வந்து நீங்கள் எவ்ளோன்னு கால்குலேட் பண்ணி நீங்கள் கரெக்ட்டாக உங்களோட நகையை எடுத்துகிட்டு வாங்க மேடம் ஓகேவா மேடம் வட்டி வந்து நம்மள்கிட்ட வந்து ரொம்ப கம்மிதான் மற்ற பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒன் பர்சென்டேஜ் தான் நாங்கள் வந்து வட்டி வாங்கறோம் மேடம் ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் மேடம் வரும்போது நீங்கள் யார் பேரில் வந்து நீங்கள் லோன் எடுக்க போறீங்களோ இந்த இடத்துல எங்கள் கனரா பேங்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும் உங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அவங்களோட பேங்க் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருங்க ஆதார் கார்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேவா மேடம் இது மட்டும் போதும் மேடம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஆமாம் மேடம் அது உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்கள் உங்களோட நகையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் நீங்கள் வந்து எப்போ மேடம் வரதாக இருக்கீங்க இல்லை மேடம் நீங்கள் இப்போ காலையில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் குள்ளே நான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸையும் முடிச்சு உங்களுக்கு பணம் வந்து கையில் இருந்துரும் மேடம் நீங்கள் வெய்ட்டிங் தா வெய்ட்டிங் பண்ண வேண்டிய அந்த அவசி அவசியமே இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு உடனே பணத்தை வந்து கொடுத்துருவோம் மேடம் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவோம் ஆமாம் ஆமாம் மேடம் மாதா மாதம் நீங்கள் ஒன்னாந்தேதி கரெக்ட்டாக வட்டி கட்டணும் அப்படி வட்டி கட்டலன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து பர் டேக்கு நாங்கள் த்ரீ ஃபிஃப்ட்டி வந்து சார்ஜ் பண்றோம் மேடம் ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்